மருத்துவமனையில் நிர்வாகம் எப்படி நடக்குதுகிறது கருத்து கேட்குறிங்க மருத்துவமனை எல்லாமே நல்லாயிருக்கு இப்பெல்லாம் வந்து முன்னே மாதிரி இல்லை மருத்துவமனை நமக்கு தேவையானது எல்லாமே செய்கிறாங்க எங்கள் சைடில் எங்கள் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் ஜிஹெச்லெலாம் பார்த்தோன்னால் அவ்வளோ ஒரு சுத்தமாக வெச்சுருக்காங்க எப்பேயுமே துடச்சிட்டே இருப்பாங்க கழுவிகிட்டே இருப்பாங்க எந்த மக்கள் நோயாளியாக போனாலும் அவங்கள அவங்க வீட்டு அவங்க வீட்டில் இருக்க ஒரு மக்களாக நினைச்சி பார்த்துக்குறாங்க எந்த ஒரு அவங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்காத தண்ணியில் இருந்து சாப்பாட்டில் இருந்து எல்லாமே காலையில் எல்லாமே காலை மாலை மதிய உணவு எல்லாமே கொடுத்துட்றாங்க காலையில் வந்து இட்லி கொடுக்குறாங்க காலையிலே இட்லிக்கு முன்னாடியே சாப்பாட்டில் கஞ்சி வெச்சு கொடுக்குறாங்க அப்புறம் கஷாயம் கொடுக்குறாங்க அப்புறம் அதுவும் வேணாகிறவுங்களுக்கு பால் கொடுக்குறாங்க காலையில் இட்லி கொடுக்குறாங்க அதுக்கு சாம்பார் சட்னி கொடுக்குறாங்க மத்தியானம் கரெக்டான டைமுக்கு சாப்பாடு சாம்பார் பொரியல் ரசம் இது எல்லாம் கொடுக்குறாங்க பேஷண்ட்டுக்கு ஏற்றாப்புல சுடு தண்ணி சாதா தண்ணி கொடுக்குறாங்க சாயிந்தரத்தில் எல்லாேருக்குமே உப்புமா கொடுக்குறாங்க அங்கே இருக்க ஸ்டாஃபுங்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு பாசமாக பார்த்துக்குறாங்க யார் மனதையும் நோக அடிக்காத சொந்தக்காரங்களை பார்த்துக்குற மாதிரியே பார்த்துக்குறாங்க பாத் ரூம்ஸு கூட கழிவறைகளை சலிக்காத சுத்தமாக கழுவி அவங்களே சுத்தம் பண்ணி நம்மளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத எந்த சங்கடத்தையும் குடி கொடுக்காத நம்மளோட நோயை சரி பண்ணி நல்லப்படியாக நம்மள வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவுங்கள மாதிரியே நம்மள பார்த்து பேணுகாக்கிறாங்க